இப்போது கிரிக்கெட் நடக்குது நம்ம சென்னை ஸ்டேடியத்தில் அப்படின்னால் கிரிக்கெட் நடக்கும் போது இப்போ தோனியோட ஒரு தீவிர ஃபேனாக இருந்தால் எப்படியாவது அந்த செக்யூரிட்டிஸ்க்கெலாம் டிமிக்கி கொடுத்துட்டு எப்படியாவது உள்ளே போய் அவருக்கிட்டே ஒரு ஹாண் ஷேக்காவது பண்ணிடணும் அப்படின்னு நிறைய டைம் முயற்சி பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ்ஸும் இப்போ நான் ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில் ரோஹித் ஷர்மாவோட தீவிர ஃபேன் அவர் இந்த செக்யூரிட்டியோட ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு ஸ்டேடியதுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது உள்ளே என்டர் ஆகிட்டாரு என்டர் ஆகி அவரை கட்டி பிடிக்குறது அவரை ஹாண் ஷேக் பண்ணணுங்கும் போது ரோஹித் ஷர்மா அவுட் ஆகிட்டு வெளியே வரார் ஸோ அவர் இருந்த மனநிலையில் ஃபேன்ஸ்ஸை அவர் அப்ரிசியேட் பண்ணுற அளவுக்கு அவரோட மெண்டாலிட்டியுமே கிடையாது ஸோ அதையுமே அந்த ஃபேன் புரிஞ்சிக்காமல் அவர் என்ன மன மனநிலையில் இருக்காருனு தெரியாமல் அவங்க அப்படி எல்லாம் அன்எத்திக்கல்லாக போய் உள்ளே போய் அவங்களை டிஸ்ட்ரப் பண்ணுறதுங்குறது ஒரு தப்பான விஷயம்தான் என்னதான் செக்யூரிட்டிஸ்ஸை டைட் பண்ணிணாலும் அவங்க செக்யூரிட்டி வேஷத்தில் வரும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாகதான் இருக்குது